தொழில் தொழில் முனைவோருக்கு இந்தியாவில் தொழில் வந்து ஹாலோ ஹோலா கம்பெனி அமைந்துள்ளது அது வந்து ஃபா வெளிநாட்டுக் கம்பெனி அதை வந்து இங்கே வந்து நல்ல வசதியாக எல்லாம் இலவசமாக கொடுக்கறதுனால அங்கிருந்து இதை வந்து வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணிநேரம் இந்த மின்சாரம் தண்ணீர் வசதி ஆட்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க எல்லாம் வசதியோடு இருக்காங்க அதனால் வந்து நான் வந்து இங்கே வந்து ஆட்கள் இருக்காங்க அப்பறம் வந்து ஷூ கம்பெனி ஒன்று இருக்குது அது வந்து கொல்கத்தா கம்பெனி அது அது வந்து அவங்களே வந்து எல்லாமே எதுவும் இங்கே இலவசமாக கொடுக்குறாங்க எல்லாம் வயலும் கொடுத்துருக்காங்க இதில் அவங்களுக்கும் ஆட்கள் எல்லாம் தேவை நிறையா இருக்காங்க எல்லாம் வந்து அதுக்காக நல்லா போயிட்டு இருக்குது எல்லாமே அதிகாரிகள் அரசாங்கம் இதனால வந்து எல்லாம் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கறதுனால் எங்களுக்கு இந்தமாதிரி இதெல்லாம் கொடுத்து எல்லாம் இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்ம இந்தியாவில்